ஹலோ ராமச்சந்திரன் மெஸ்ஸுங்களா சார் வணக்கம் சார் நான் மகாலக்ஷ்மி பேசறேன் நெய்வேலியில் இருந்து நாளை மறுநாள் என் பையனுக்கு வந்து பிறந்த நாள் சார் அதனால ஆர்ஃபனேஜ்ஜில் வந்து மத்தியானம் வேளைக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணியிருக்கோம் தெரிஞ்சவங்க மூலிமா உங்கள் கேட்டரிங் கேள்விப்பட்டோம் அதுதான் சார் உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம்னுட்டு இருந்தேன் வெஜ் மீல்ஸ் சார் ஒரு நூறு பேருக்கு போடுற மாதிரி இருக்கும் எப்போயும் போல் சாம்பார் காரக் குழம்பு கூட்டு ரெண்டு வகை பொரியல் வடை பாயசம் அப்பளம் அதெல்லாம் பண்ணணும் சார் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு போடுற மாதிரி சார் ஒரு மணிக்கு அங்கே பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன்றரை மணிக்கிலாம் சாப்பாடு போடுற மாதிரி பண்ணணும் சார் அப்புறம் சார் இன்னும் ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சில சேஞ்சுலாம் இருக்குது சார் சொல்லிடறேன் ஐம்பது பேருக்கு வந்து நல்ல காரம் இதெல்லாம் போட்டு இது பண்ணுங்க மீதி ஐம்பது பேருக்கு வந்து காரம் ரொம்ப கொறைச்சிருங்க உப்பு மட்டும் உப்பும் கொறைச்சிருங்க ஸ்வீட் பாயாசத்துக்குலாம் வந்து தித்திப்பை வந்து கம்மி பண்ணிவிடுங்க சார் அங்கே வந்து பேஷண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க போல அவங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக கொடுத்து இதனால தேவைஇல்லாமல் அவங்களுக்கும் உடம்பு எதாச்சும் ஆகிட போகுது அதனால நீங்கள் கொஞ்சம் எல்லாமே வந்து ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க அரிசி குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுடுங்க சார் எதுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுங்க அது கொஞ்சம் ஆஸ்ரமம் தானேங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க நைட் கூட அவங்க வச்சு சாப்பிடுவாங்க சார் எவ்வளோ ரேட்டெலாம் என்ன ஏதுனு சொன்னிங்கன்னால் முன்னாடியே நாங்கள் ப்ரீ புக் பண்ணிணாலும் பண்ணிவிடுங்க சார் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் அதுக்கு அப்பறமேட்டா சாப்பாடு முடிஞ்ச உடனே மீதி அட்வான்சும் மீதி காசும் நாங்கள் கொடுத்துட்றோம் சார் ஆமாம் சார் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து நாங்கள் கையில் கொடுத்துட்றோம் முதல்தோடய தொகையை அதுக்கு அப்பறமேட்டா ஆடரு முடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சார் ஒன்று இல்லை ஒன்றரை மணிக்கிலான் அங்கே அந்த ஆஸ்ரமம் அதில் வந்து நீங்கள் சாப்பாடு இறக்கி வச்சால் கரக்டாக இருக்கும் சார் நாங்களே வாழை எலை அதல்லாம் சொல்லிவிட்டோம் நாங்களே அங்கே பார்த்து போட்டுக்கிறோம் சார் ஓகேங்க சார் கரக்டாக ஆமாம் நூறு பேருக்கு சார் ஐம்பது பேருக்கு உப்பு இல்லாமல் மீதி ஐம்பது பேருக்கு வந்து உப்பு காரம் ஸ்வீட் அதெல்லாம் போட்டு பண்ணலாம் பேஷண்ட் இருக்காங்கன்றதுக்காக தான் சார் சொன்னேன் வேறே எதுவும் இல்லை சார் ஆ நான் அட்ரெஸ் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு வரேனில்ல சார் உங்கள் டீடைல்லாக அட்ரெஸு முன் பணம் எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்